எங்கள் வீட்டில் வந்து துளசி புதினா வல்லாரை கற்பூரவல்லி தூதுவளை சோற்றுக்கற்றாழை மஞ்சள் கறிவேப்பிலை இந்தமாதிரி செட்டிலாம் வச்சுருக்கோம் அப்புறம் கொடி வகையில் பார்த்தோம்ன்னா பீன்ஸ்ஸு அவரை வச்சுருக்கோம் அப்புறம் பூக்கள் வகையில் வந்து நந்தியாவட்டம் நாட்டு ரோஸ்ஸு பட்டு ரோஸ்ஸு செம்பருத்தி இதெல்லாம் வெச்சுருக்கோம் அப்புறம் பழங்கள் வகையில் வந்து எலும்பிச்சை பழச்செடி வச்சுருக்கோம் அப்புறம் வாழை மரம் வச்சுருக்கோம் ஸோ இது மூலிமா எங்களுக்கு எலுமிச்சைப்பழம் வாழைப்பழமெலாம் கிடைக்கிது பூக்கள் கிடைக்குது எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவர்களுக்கோ உடம்பு சரி இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த கற்பூரவள்ளி துளசி புதினா இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சுடுத்தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக் கொடுத்தா அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த வல்லாரை கீரை வாரத்துக்கு ஒரு டைம் நாங்கள் சமைச்சி சாப்பிடுவோம் எனக்கு ஒரே சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் இவ்வளோ செடி வளர்த்ததுல இது எங்களுடைய வீட்டிலருக்குற நபர்களுக்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுப்புறத்தையும் கொடுக்குது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாேருமே இவ்வளோ செடிகள் வச்சுருக்கிங்களா ந ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது